நாங்கள் திருவாரூர் டார்லிங் கம்பெனியில் ஒரு டைனிங் டேபிள் வாங்குனோம் இதில் நெகட்டிவ் என்னென்னா பிளைவுட் எல்லாமே நல்லாதா இருக்கும் பட் வந்து டேபிளை வந்து நம்ம லிப்ட் பண்ண முடியல ஒரு இடத்துலேர்ந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்துட்டு போகணும்னா நம்ம கீழே இருக்கிற டைல்ஸ்லாம் வந்து கிராக் ஆகுது அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு பிடிச்ச இடத்துல உட்காந்து சாப்பிட முடியல அந்த மாதிரி ஒரு அதில் ஒரு சிஸ்டம் வச்சிருந்தால் நல்லாயிருக்கும் மற்றபடி எல்லா ஓகே தான்